ஆ சொல்லுங்கள் ஆமாம் மேடம் மேடம் ருத்ராக்ஷ் தான் மேடம் என்ன மேடம் வேணும் உங்களுக்கு கா காலிஃப்ளவர் இருக்குது மேடம் பட்டர் பன்னீர் மசாலா இருக்குதுங்க மேடம்

மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா நாணு அது இல்லாமல் வெஜ் புலாவ் எல்லாம் இருக்குது மேடம் மசால் தோசை அவ்வளோ தான் எல்லாம் இருக்குது மேடம் உங்களுக்கு என்ன ஐட்டம் மேடம் வேணும்

ம் ஓகே மஷ்ரூம் ஒன்றாச்சு

ஆ இருக்குது மேடம் ம் ஓகே மேடம் இதெல்லாம் பார்த்தா நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபை ருப்பீஸ் ஆகுது மேடம் நான் வந்து ஸொமேட்டோல போட்டு விட்டா மேடம்

ஆ ரெடியாக இருக்குது மேம் ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்துடும் மேடம் வீட்டுக்கு ஆட்ரு போட்டு விட்ருங்க மேடம் அனுச்சி விட்றேன் நான் ஆமாம் மேடம் யா மேடம் ஆ இருக்குது மேடம் மஷ்ரூம் சிக்ஸ்ட்டி ஃபை வேற மேடம் பட்டர் பன் பட்டர் பன்னீர் மசாலா நாண் இருக்குது வெஜ் புலாவ் இருக்குது ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ

ஓகே மேடம் சரி மேடம்

ம் ம் ஓகே மேடம் மஷ்ரூம் சிக்ட்டி ஃபை ஓகே மேம் ஸொமே ஆ ஸொமேட்டோவில அம்ச்சிடுறேன் மேடம் பில் நீங்கள் ஆட்ரு போடுங்கள் மேடம் நான் சொல்கிறேன் மேடம் வேற இல்லை மேடம் ஆ மேடம் நெய் ரோஸ்ட் ஒன்று அடுத்தது மசால் தோசை வேணுமா மேடம்

ஓகே ஓகே மேடம்